இப்போ ஆடைகள் வந்து வடிவமைப்பதெல்லாம் எங்கள் அம்மா வந்து டைலராக இருக்காங்க அவங்க வந்து தைக்கும் போது நான் சின்ன வயசுலிருந்து பார்த்து பார்த்து அது மூலயமா இப்படியெலாம் தைக்கலாமா இந்த மாதிரிலாம் மாடல் வச்சு தைக்கலாமா எம்பிராய்டிங் வச்சு தைக்கலாமா அப்படின்றது நான் வந்து முடிவெடுத்துக்குவேன் அது இல்லாமல் நான் அதை வந்து நான் கிளாஸ் போய் கற்றுக்காம நான் வந்து மொபைல் ஃபோனில் அது பார்த்து நான் ஓனாகவே கற்றுக்குட்டு நான் வந்து தைச்சி போடும் போது பக்கத்தில் இருக்கிறவுங்களும் எனக்கு தைச்சி கொடுங்க டிசைன் வச்சு தைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அது எனக்கு தெரியாத பட்சத்தில் ஆன்லைனில் யூடியூப்பில் ஃபோனில் அது மூலயமா நாங்கள் பார்த்து தைச்சிக்கிட்டு மக்களுக்கும் நான் வந்து அது மூலயமா வந்து தைச்சி நான் கொடுப்பேன் சின்ன பசங்களுக்கு ஃப்ராக்கு பாவாடை சட்டை சுடிதாரு இந்த மாதிரி நான் தைச்சுருப்பேன் டிரெஸில் வந்து எம்ராய்டிங் போடுவது அது மாதிரி தைச்சி கொடுப்பேன் ஃபோன்லேயே வந்து நிறையா ஃபெசிலிடீஸ் வந்து இருக்கிறதுனால அது மூலயமா வந்து கற்றுக்கலாம் நம்ம வெளியில் போய் கற்றுக்கணுன்றதில்ல ஃபோன் மூலயமாவும் பார்த்து நம்ம கற்றுக்குறது கற்றுக்கலாம்